ஹலோ வணக்கம் சார் ஆமாங்க சார் ஐஸ் கிரீம் கர கடை தான் தென்காசியில் இருக்குங்க சார் சாக்லேட் ஃப்ளேவர் அருண் ஐபேக்கோ கிவி எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குது அவைலபுளாக தான் சார் இருக்குது அப்படிங்களா சார் ஆ ஓகே சார் எங்கள் கிட்டே அவைலபுளாக இருக்குது என்றைக்கு சார் ஃபங்சன் ஓகே ஓகே சார் நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம் சார் கன்ஃபார்ம்

ஓகே சார் எல்லாமே லொக்கேஷன் அனுப்பிவிடுங்க சார் அப்படியே ஓகே ஓகேங்க ஓகேங்க சார் தேங்க் யூ சார் ஆ தேங்க் யூ